அண்ணா சாப்பாடு நைட் டிஃபன் ஆர்ட்ரு கொடுக்கணுங்கணா ஆமாங்கண்ணா ஒரு ரெண்டு செட்டு சப்பாத்தி ஒரு நாலு பேத்துக்கு ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு செட்டு சப்பாத்தி ஒரு ரெண்டு செட்டு கொத்து பரோட்டாங்கணா குருமா சட்னி எல்லாமே ரெடியாக கரெக்டாக கொடுத்துருங்கணா இங்கே எப்போ எவ்வளோ நேர எவ்வளோ நேரத்துலங்கணா வரும் சாப்பாடு டிஃபன் சரிங்கணா சரிங்க நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணா நாங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறோம் டிஸ்கௌண்ட் எவ்வளோங்கணா சரிங்கணா சரிங்க எத்தனை ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருமாங்கணா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருச்சுன்னால் பரவாயில்லண்ணா எல்லாம் ரொம்ப பசியாக இருக்கோம் வெளியே போய்ட்டு வந்தோம் அதனால கொஞ்சம் பசியில் இருக்கிறது அதனாலதான் ஆர்ட்ரு போட்டது ரெண்டு செட்டு சப்பாத்தி ரெண்டு செட்டு கொத்து பரோட்டா கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்க லொக்கேஷன் வந்துட்டு நான் லொக்கேஷன் சென்ட் பண்றேன் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேங்கணா சரிங்கணா சரி